ஹலோ சொல்லுங்கள் யார் சொல்லுங்கள் மேடம் ஆ ஆமாம் ப்ளம்பெர் தான் பேசுகிறேன்

சரி சரி சரிங்க எங்கே அட்ரஸ் என்ன எப்படி லீக்கேஜ் ஆகுது ட்ரை பண்ணிவிடுங்கள் அப்போ தான் இதுவாகும் டேங்க்கை ட்ரைஸ் பண்ணுங்கள் இல்லை அங்கே வந்து பார்த்துட்டு தான் டைப் என்ன ப டைப்புன்னு பார்த்துட்டு தான் பண்ண முடியும் பைப் என்ன டைப்புன்னு அது எப்படி இருக்குது பைப் டைப் எப்படியிருக்கு திருகிற மாதிரி இல்லையா

ஆனால் கொஞ்சம் லேட் பரவாயில்லையா வர்றதுக்கு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் இந்த வேலை ஓகே மேம் போன் பண்ணுற உங்கள் அட்ரஸ் கொடுங்க ஓகேங்க வந்துவிட்டு போன் பண்ணுறேன் ஓகேங்க ஆ தேங்க்யூ